பத்து ஒன்று ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று பதினேழு அஞ்சு ஆயிரத்து தொளாயிரத்து எண்பத்தி ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து பதினேழு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து பதிமூணு